எங்கள் நண்பர்களுடன் எங்கள் குடும்பத்தில் எல்லா விசேஷத்துலேயும் நாங்கள் கலந்துப்போம் நண்பர்கள்ன்னால் நாங்கள் வந்து கூட பிறந்த தங்கச்சி மாதிரி அக்கா மாதிரி தான் பழகுவோம் அந்தளவுக்கு ஃப்ரெண்டு எல்லாமே நல்லா இருபது வருஷ பழக்கம் அப்படி இருக்கும் போது எந்த அவங்க வீட்டில் எந்த ஃபங்க்ஷனெனாலும் நாங்கள் போவோம் எங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷன்னாலும் அவங்க வருவாங்க இப்போ வந்து பர்த் டே ஃபங்க்ஷனுன்னு பார்த்தா பலூனெலாம் கட்டி நல்லா கேக்கெலாம் வாங்கி கிராண்டாக கொண்டாடுவோம் பிரியாணிலாம் வீட்டிலே செய்து எல்லாேரையும் வரவழைச்சி அது போட்டுவிட்டு எல்லாம் அவங்களே வந்து எடுத்து செய்வாங்க எடுத்து செய்துட்டு எல்லாம் பார்த்துரோல்லாம் கழுவி கவிக்குறவரைக்கும் இருந்து கவித்துட்டு இன்னும் நல்லா கொண்டாடுவோம் அதே மாதிரி நாங்களும் அவங்க வீட்டில் ஃபங்க்ஷன்னால் அதே மாதிரி போய் செய்வோம் அதே மாதிரி கல்யாணன்னு பார்த்தாக்கா ஒரு வாரத்துக்கு முன்னே வந்து என்னை கூட என்ன ஹெல்ப் பண்ணும் என்ன செய்யணும் அப்படின்னு ஃப்ரெண்டுங்கெலாம் வந்து கேட்பாங்க சொந்தக்காரங்கெலாம் ஒரு வாரத்துக்கு முன்னே வந்துடுவாங்க நல்லா கிராண்டாக பண்ணுவோம் சொந்தக்காரவங்களாம் வந்தாங்கனால் இப்போ கூட பையன் கல்யாணம் வைச்சோம் மாடி மேலே கொண்டு போய் பந்தக்கால்லருந்து கல்யாணம் முடிஞ்சு மறுவீடு திரும்புகிற வரைக்கும் மேலே டேபுள் சேர் போட்டு அப்படியே அந்த டேபுள் சேரும் கழட்டில் பெரிய ஸ்டவ்வெலாம் கொண்டு போய் வச்சு பாத்திரம்லாம் வாங்கி மேலே வச்சு நாங்களே சமைச்சி சாப்பிட்டுட்டு எல்லாமே பண்ணுவோம் எல்லாம் ஃபேமலியாக கும்பலாயிருப்போம் சொந்தக்காரங்க ஃபுல்லாக எல்லாத்துலேயும் வந்து கலந்துப்பாங்க எந்த ஒரு விசேஷன்னாலும் கும்பலாயிருந்து செய்வோம் நான் எங்கள் குடும்பம் நிறையா பெரிய குடும்பம் அதனால எந்த ஃபங்க்ஷனெனாலும் நல்லா கிராண்டாக தான் பண்ணுவோம் அதே மாதிரி பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுச்சுனா தாய்மாமா வந்து இந்த ஓலைக்கட்டுவாங்க தலைக்கு ஊற்றி தலைக்கு ஊற்றும்போது தாய்மாமான்னு எல்லாம் பா வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க தட்டுவரிசையில் பூ பழம் பால் ஒரு அன்றைக்கு கட்டி உக்கார வைக்க ட்ரெஸ்ஸு எல்லாம் தலைக்கு ஊற்றி உக்கார வைக்க ட்ரெஸ்ஸு எல்லாம் கொடுப்பாங்க அப்போ வந்து தாய்மாமா வீட்டுலேருந்து வரும் வந்து தண்ணி ஊற்றுறத்துக்கு எல்லா சொந்தக்காரர்களுக்கும் சொல்லுவோம் எல்லா வருவாங்க அதுக்கெனு ஒரு டைம் குறிச்சுருவோம் அந்த டைமுக்கு வந்தாங்கனால் தண்ணி ஊற்றுறதுக்கு எல்லாேரும் வச்சு ஜல்லடெலாம் பிடிச்சி அதில் வந்து வேப்பில அதெலாம் போட்டு பிடிப்போம் மஞ்சள் வேப்பெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றுவோம் தண்ணி ஊற்றிட்டு தாய்மாமா வந்து இந்த ஓலை பச்சை ஓலைருக்கு அதை பின்னி அப்படியே கா ஃபுல்லாக உள்ள உக்கார வச்சு ஃபுல்லாக சுற்றி கட்டிவிடுவாங்க யாரும் அவங்க கிட்டே பேசக்கூடாது அவங்கள தொடக்கூடாது அந்த மாதிரி கண்டிஷனெலாம் இருக்கும் அதே மாதிரி தாய்மாமங்கெலாம் ஒரு நாளைக்கு எத்தனை தாய்மாமா இருக்காங்களோ அவங்களாம் ஆக்கிப்போடுவாங்க பொண்ணுக்காக காலையில் டிஃபனு மத்தியான சாப்பாடு நைட்டு டிஃபனு அப்படி செய்து போடுவாங்க சொந்தக்காரங்கெளாம் அத்தைங்கள் அக்காங்கள் அப்படின்லாம் எல்லாேரும் வீட்டுக்கு ஒரு நாள் சமைச்சி போடுவாங்க அந்த குடிசையில் உக்காந்து இருக்கிற அத்தனை நாளும் நல்ல சாப்பாடு நல்ல உபசரிப்பு அதே டைமில் வராங்கள்ல்ல விருந்தாளிங்கள் அவ்வளோ வரவங்க அப்படியே வீடே கலகல கலன்னு இருக்கும் பொண்ணு ஏஜி அட்டன் பண்ணுச்சுனா அது முடிஞ்சு அந்த சடங்கு புட்டு சுற்றி வரவரைக்கும் அவ்வளோ அமர்க்களமா இருக்கும் அதே மாதிரி ஃபங்க்ஷனெலாம் வந்து பத்திரிக்கைலாம் அடிச்சு எல்லாேருக்கும் வச்சு சொந்தக்காரர்களுக்கு இங்கே ஃப்ரெண்டுங்களுக்குலாம் வச்சு பக்கத்திலருக்க குடித்தனக்காரங்களா எல்லாேருக்கும் பக்கத்தில் யார் இருக்காங்களோ வச்சுட்டு சத்திரத்தில் வச்சு நல்லா கிராண்டாக பண்ணுவோம் அப்போ பண்ணும்போது பார்த்தா எல்லாேரையும் கூப்பிடுவோம் எல்லாேரும் வருவாங்க நல்ல ஃபங்க்ஷன் கிராண்டாக நடக்கும் அதே மாதிரி ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்கன்னாக்கா நாங்களும் அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்னு போகிறதால வந்து முன்னிருந்து எடுத்து என்ன எனக்கு என்ன வேலைத்தர உனக்கு என்ன வேலை அப்படின்னு வேலையை பகுர்ந்துப்பாங்க நான் உப்புக்கடைக்கு போகணுமா நான் போகிறேன் நான் காய்கறி கடைக்கு போகணுமா நான் போகிறேன் மளிகை கடைக்கு போகணுமா நான் போகிறேன் பாத்திரக்கடைக்கு போகணுமா நான் போகிறேன்னு அப்டியே பகுர்ந்துட்டு வந்த நாலு பேரும் ஒத்துப்பட்டு செய்யும்போது அதோட திருப்தியே வேறு அந்த மாதிரி இருந்தால் சொந்தக்காரங்கள் கும்பலாக இந்த மாதிரி இருக்கணும் எந் அதே மாதிரி நானும் யார் வீட்டுக்கு ஃபங்க்ஷன்னாலும் நானும் போய் அவங்குளுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் செய்வேன் அவங்களா நல்லா எடுத்து செய்வாங்களே அப்படின்ட்டு என்னையும் கூப்பிடுவாங்க சொந்தக்காரங்கள் இருக்கிறதுதான் நல்லது சொந்தக்காரங்கள் கும்பல் இருக்கிறது அவ்வளோ திருப்தியாக இருக்கும் எல்லா கும்பல் வந்து நாங்கள் வந்துவிட்டோம்ன்னா நைட்டுக்கு அதாவது காலையில் ஃபங்க்ஷன்னால் நைட்டே கும்பல் சேர்ந்துருவோம் அப்படி சேர்ந்துட்டு அன்றைக்கு நைட்டெலாம் தூங்கவிடமாட்டேன் யாரையும் தூங்கமாட்டோம் நம்மளே நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாம் கும்பல் சேர்ந்துருக்கோம் யாரும் தூங்காதிங்கன்னு அன்னைக்கெலாம் கதை பேசிக்கினு விளையாட்டு பண்ணிக்கினு அவ்வளோ ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அதே மாதிரி எதனால் சாப்பாடு சமைக்கிறாங்கனா அதை வந்து ஒரு தட்டில் போட்டு ஆளுக்கு ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பார்த்து ஒன்று உப்பு இருக்கணும் ஒன்று காரம் இருக்கணும் ஒன்று புளிப்பிருக்குணும் அதோட இதெல்லாம் வேறு அந்த லெவல்லே வேறு அதெல்லாம் வந்து நாங்கெல்லாம் இருக்கிறோம் பார் சந்தோஷம் அது அன்றைக்கு பார்த்திங்கன்னா யா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருப்போம் நாங்கள் எங்களுக்கே திரும்ப அடுத்த ஃபங்க்ஷன் எப்போ வரும்மான்னு நினப்போம் அது எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு ஓடுகிறோம் வயல்க்காட்டில் வேலை ஆஃபீஸ்சில் வேலை அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு போவாங்க அன்றைக்கு ஒரு தினத்தில் எல்லாம் வீட்டிலருந்து செய்கிறோம் பாருங்க அது அந்த மகிழ்ச்சி இருக்குதே அந்த மகிழ்ச்சி சொல்லவே முடியாது அந்தளவுக்கு இருக்கும் அதே மாதிரி ஒரு காதுக்குத்து வைக்கிறோன்னா குலதெய்வம் கோயிலில் தான் போய் மொட்டைடிச்சி காது குத்தணும் அப்போ என்னா பண்ணுவோம் எல்லா பங்காளிங்கள் அக்கா தங்கச்சிங்க அண்ணன் தம்பிங்க சொந்தக்காரங்க எல்லாேரையும் கூப்பிடுறோம் அப்போ வந்து வெளியாளுங்க என்ன சொல்லுவாங்க ஃப்ரெண்டுங்கள் என் உங்கள் பங்காளி உங்கள் அக்கா தங்கச்சி உங்கள் சொந்தக்காரர் தான் வருணுமா எங்கெலலாம் பார்த்தா அக்கா தங்கச்சியாக தெரியாதா நாங்கெலாம் வர கூடாதான்னுவாங்க அதனால் எங்களுக்கு எல்லாேருமே வேணும் சொந்தக்காரரும் வேணும் ஃப்ரெண்டும் வேணும் அக்கா தங்கச்சி எல்லாேரும் வேணும்ன்னு எல்லாேருக்கும் சொல்லுவோம் எல்லாேரும் பஸ்ஸு வச்சு கூட்டிகிட்டு போய்விட்டு கோயிலில் இந்த காலையில் வந்து பொங்கெல்லாம் வச்சு அபிஷேகம் கொடுப்போம் சாமிக்கு மொட்டை அடிச்சுருவோம் அப்புறமா டைம் நல்ல நேரம் பார்த்து காது குத்துவோம் மாமா மடியில் உக்கார வச்சு தான் காது குத்துவோம் அப்போது என்ன செய்யணுமோ அவங்க எல்லாமே செய்வாங்க பார்க்கும்போது அது ஒரு திருப்தியாக இருக்கும் அதாவது வந்து நாங்கள் மொட்டை போட போகிறோனா அந்த ரெண்டு பேரும் குழந்தைங்க மொட்டை போடுறானால் அவங்களுக்கு மட்டும் போடமாட்டாங்க பங்காளிங்க வந்திருக்காங்க பார் பங்காளி பசங்கள் போட்டுப்பாங்க பங்காளிங்கள் போட்டுப்பாங்க ஒரு வாட்டி போயிவிட்டோனா எத்தனை மொட்டை அங்கே வருதுன்னே தெரியாது அந்தளவுக்கு எல்லாம் ஒத்துப்பட்டு செய்வாங்கள்ல அதோட மகிழ்ச்சி இருக்குதே அதெல்லாம் சொல்கிறதுக்கு அளவே இல்லைங்க அது சொந்தக்காரங்கன்னால் இதுதாங்க அவ்வளோ ஒரு காதுகுத்து மொட்டை அடிப்பு இந்த மாதிரி ஃபங்க்ஷனெலாம் வைச்சோம்னா அவ்வளோ ஒரு கிராண்டாக இருக்கும் கிடா வெட்டிவிட்டு அங்கேயே ஆளுங்களை வச்சு பிரியாணியெலாம் செய்து போட்டு சாப்டுபிட்டு அது அன்றைக்கு காலையில் போகிறவுங்க அன்றைக்கு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு நைட்டு தான் வீட்டுக்கு வருவோம் ஏங்க அது ஒரு அது சந்தோஷமே வேறேங்க அது அதெலாம் திரும்ப அடுத்த ஃபங்க்ஷன் எப்போ வருதுன்னு எதிர் பார்த்துக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி ஜாலியாயிருக்கும் எந்தவொரு ஃபங்க்ஷன்னாலும் ஒத்துபட்டு செய்வோம் அதே மாதிரி பெரியவங்கள கேட்போம் இது செய்யலான்னு இருக்கிறோம் இது எப்படி செய்கிறது நமக்கு என்னாதான் தெரிஞ்சுருந்தாலும் பெரியவங்க அனுபவம் வேணும் அவங்க வந்து இந்த மாதிரி செய்யன்னு சொன்னால் அது பிரகாரம் நாங்கள் நடப்போம் பெரியவங்க பேச்சை மீற செய்து செய்யமாட்டோம் நாங்கள் அவங்க வந்து இது இப்படி செய்தால் நல்லாயிருக்கும் இது இப்படி செய்தால் நல்லாயிருக்குனு அப்புறம் எங்களோட ஒப்பீனியன் கேட்பாங்க நீங்கள் எப்படி செய்யலான்னு இருக்கீங்கன்னு நாங்களும் நாங்கள் இந்த மாதிரி செய்யலாம்ன்னு இருக்கோன்னு எங்களோட கருத்தை சொன்னோம்ன்னால் கலந்து பேசி நாலு பேர் உக்காந்து முடிவெடுத்து தான் எந்த ஒரு வேலைனாலும் செய்வோம் அதோட சந்தோஷமே வேறேங்க நல்லாயிருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் மகிழ்ச்சியாயிருக்கும்